ஹலோ வசந்த பவன் ஹோட்டலுங்களா நான் தமிழ்செல்வி பேசுகிறேன் சார் ஒரு ஒன் ஹார்க்கு முன்னாடி ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஆ ஆமாம் சார் அவங்க தான் பேசுகிறேன் என்னோட ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சிங்களா ஓகே அது மட் ஃபுட்டு மட்டும் இல்லை அது கூட கொஞ்சம் கூல் டிரிங்ஸும் வேணும் உங்கள் ஹோட்டலில் என்னென்ன கூல் டிரிங்ஸ் சார் இருக்கு அம் ஓகே மேங்கோ ஜூஸ் இருக்குதுங்களா மோரிருக்கா ஓகே சார் ஓகே சார் ஆ ஓ ஒரு ஒரு மேங்கோ ஜூஸ் ஒன்று ஒரு மோர் ஒன்று இதுவும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆ ஓகேங்க சார் நீங்கள் வீட்டில் கொண்டாந்து கொடுத்துருங்க நான் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிடுறேன் கொஞ்சம் முடிஞ்சளவு சீக்கிரமாக வாங்க சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்